இங்கே சொல்கிறதுக்கு என்ன சார் இருக்குது கரும்பு நெல் மஞ்சள் மரவள்ளிக்கிழங்கு பருத்தி பல வகையான பயிர்கள் இங்கே பண்ணுறோம் மற்றது என்ன இங்கே இது பா கால்நடை மருத்துவல்லாம் நல்ல வாத்து கோழி பன்றி இப்படி உள்ள பறவைகள்லாம் வளர்க்குறாங்க எங்கள் வீட்டில நாங்கள் என்ன வளர்க்கறோம் இதை இதை குருவி கோழி இப்படின்னு கால்நடை மாடு இப்படி ஒன்றை வளர்க்குறோம் இதில் அப்பறம் நாங்கள் என்ன சொல்கிறதுன்னா இதில் சரியாக பயிர் பண்ணுணாக்கூடோம் அந்த பயிர்லாம் கிழங்கு மரவள்ளிகிழங்கெல்லாம் சரியாக வராது ஒரு நேரம் வந்தாலும் சரியான விலைக்கு விற்காது இப்படிலாம் இங்கே பத்து பேர் கஷ்டப்பட்டுட்டுதான் இருக்காங்க மக்கள் வேற நாய் வீட்டில் நாய் வளர்க்குறாங்க